நான் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனைனால் அது நான் படித்தது தான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா இப்படி படி அப்படி படினுட்டு நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேத்திவிட்டாங்க நானும் நாங்களும் கஷ்டம் உணர்ந்து குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையெல்லாம் உணர்ந்து நன்கு படித்தோம் நான் ஒவ்வொரு எக்ஸாம் வரும் போதும் ஒரு நல்ல பயங்கரமாக கஷ்டப்பட்டு நல்லா கடினப்பட்டு படித்ததுனால நான் ஃபஸ்ட் ரேங்கே நிறைய ஃபஸ்ட் ரேங்கு தான் வந்துட்டிருந்தேன் இது வந்து நான் பெருமை பெருமைப்படக்கூடிய ஒரு சாதனை தான் அந்த நேரத்தில் நான் படிக்கும்போது டீச்சர் டிரைனிங் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி நேரத்திலியே நான் பிளஸ் டூவில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி பதினஞ்சு மார்க் எடுத்து மெரிட்டில் சீட் கிடச்சுச்சி அதாவது தமிழ்நாட்டு லெவலில் எனக்கு நல்லா படிச்சவங்களுக்கு மட்டும் தான் அந்த சீட் கிடைக்கும் மார்க் பேசிஸில் தான் சீட் கிடைக்கும் அந்த வகையில் எனக்கு கிருஷ்ணகிரி தான் என்னோடய சொந்த மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதாவது மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி கழகத்தில் எனக்கு வந்து சீட் கிடச்சுது அது வந்து என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகதான் நான் இதைவந்து பார்க்குறேன்